பண்டிகைகள் அப்படினு பார்த்தா நாங்கள் வந்து கடவுள் சிலை வந்து மெயினாக எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ் கணபதி விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் வந்து செஞ்சுருக்கோம் சின்ன வயதில் வந்து அந்த மாதிரி சிலைலாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாம் ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து செய்கிறப்போ ரொம்ப வந்து ஹேப்பியாக இருக்கும் அதப் பண்ணுறப்போ அப்படிப் அப்படி பண்ணுறப்போ எல்லாரோடும் சேர்ந்து ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு சிலை செய்வோம் சிலை செஞ்சு அதை எடுத்துட்டுப் போய் வாய்க்காலில் போய் கரைச்சிட்டு வரது அதுக்கு என்ன பண்ணுவோன்னா களிமண் முதல்ல எடுத்துக்கிட்டு சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டுவோம் ஆரம்பிப்போம் அது முடிந்த அளவுக்கு எங்களால் எப்படி முடியுமோ அந்த மாதிரி அழகாக செய்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அதுவே வந்து எல்லாரோடுயும் சேர்ந்து செய்கிறப்ப ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதுக்கு அடுத்து அதுக்கு படையல்லாம் போட்டு மாலைலாம் போட்டு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்பறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்துட்டு போய் வாய்க்காலில் கரைச்சி எல்லாரும் சேர்ந்து விளையாட்றது அதெலாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது இப்பவும் இப்போ நினச்சாலுமே ம மனதுக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சியை தான் தருது